ஆமாம் என்ன வேணும் உங்களுக்கு ஆ மீன் நிறைய இருக்குது இப்போ மீன் சீசன் தான் நிறைய வருது உங்களுக்கு இந்த மூணு மீன் வேணுமா இல்லை இப்போ வேணுன்னால் ஒவ்வொரு மீன் கிங் ஃபிஷ்ஷர் மீன் வந்து இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் வஞ்சிர மீன் வந்து ஆயிரத்து ஐந்நூறுருபா சீர் மீன் வந்து கிலோ மூவாயிரம் ரூபா இருக்குது உங்களுக்கு எந்த மீன் வேணுன்னு சொன்னீங்கன்னால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி பார்ப்பேன் ஐயோ ரேட்டு கம்மி பண்ண முடியாதும்மா இப்போ ஏன்னால் எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கிது அதனால் அவங்க போட்டுக்கு போய்விட்டு வர்றதுக்கும்மே எல்லா கட்டுப்படி ஆகாதும்மா நீங்கள் வேறு ஏதாவது கேட்டிங்கன்னால் உங்களுக்கு கம்மியாக பண்ணுறேன் அடுத்து மீன் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நெ நிறைய குவான்டிட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்மி பண்ணித் தருவேன் ஆ எல்லா வசதியுமே உண்டும்மா நல்லா எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே உங்கள் நீங்கள் ந ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும் நல்ல க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே நீங்கள் மஞ்சள் பொடி மட்டும் எல்லாமே போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி கொழம்பு வச்சுடலாம் பிரச்சினையே இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு க்ளீன் பண்ணி தந்துடுவோம் வேறு எதுவும் உங்களுக்கு மீன் மீன் வேணுமா உங்களுக்கு கனவா நண்டு எல்லாம் இருக்குது அந்த மாதிரி மீனெலாம் வேணுமா உங்களுக்கு ஆ டோர் டெலிவரி பண்ணிடலாம் அட்ரெஸ் சொல்லுங்க நான் டோர் டெல் டெலிவரி பண்ணி விட்ருதேன் ஆ ஓகே இப்போ உங்களுக்கு ஜிபே வசதி ஜிபே வசதி இருக்கா வைச்சுருக்கீங்களா ஆ கொஞ்சம் மணி மட்டும் செண்ட் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் மணி மட்டும் நீங்கள் கொஞ்சம் செண்ட் பண்ணி விடுங்க நான் அப்புறோம் மீதியை அந்த ப பையன் வருவான் அவன்கிட்ட கொடுத்து விட்ருங்க ஆ சரி எல்லா மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நல்ல மீன் ஐஸ் அடிக்காத மீனாக இருக்கும் ஆ சரி கொஞ்சம் அனுப்பிவிட்றேம்மா ஆ